போலியோ வந்து மிகவும் கொடுமையான வியாதி பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா அது அதிகமாக பரவிட்டு வந்துச்சு இப்போ வந்து நிறையா தடுப்பூசிகள் வந்து போடுறங்காட்டி போலியோ வந்து கண்ட்ரோல்க்குள்ளே வ வர ஆரம்பிச்சிருக்குது எங்களோடய ஊரில் பார்த்திங்கன்னா வர்ஷத்துக்கு ஒருவாட்டி வந்து போலியோ கேம்ப் வந்து நடத்துவாங்க அதில் ஃஃபெப்ரவரி மாதம் ஏப்ரல் மாதம் இந்த ரெண்டு மாதமும் வந்து போலியோ கேம்ப் வந்து நடத்துவாங்க அந்த போலியோ கேம்ப் நடத்தும்போது வந்து எங்க ஊருலிருக்க குழந்தைகள் எல்லாமே அவங்களோட பெற்றோர்கள் வந்து போலியோ தடுப்பூசி போடுறதுக்காக வந்து போலியோ கேம்ப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க இந்த போலியோ கேம்ப் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பஸ் ஸ்டாண்டு பக்கம் நடக்கும் அப்புறம் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடக்கும் இல்லைன்னா கவர்மெண்ட்டு ஸ்கூலில் வந்து நடத்துவாங்க அப்போ வந்து இந்த ம மக்கள் எல்லாமே வந்து அவர்களுடைய குழந்தைகள கூட்டிகிட்டு போய் வந்து போலியோ சொட்டு மருந்து இல்லைன்னா போலியோ தடுப்பூசி வந்து போட்டுப்பாங்க அப்படி போடுறங்காட்டி வந்து எங்களோடய கிராமத்தில் வந்து போலியோ வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து உதவியாக இருக்குது